விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விளையாட்டுகள்னு பார்த்தீங்கனா மோஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் பசங்களோடய ஃபேவரட் கேம்னு கூட அதை சொல்லலாம் கிரிக்கெட் இது மாதிரி கோலி கோட்டிபுள் செஸ் கேரம் இது மாதிரி விளையாட்டுலாம் தான் என்டர்டெயின்மென்ட்டாக போய்ட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ சென்னை பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்க ஸ்டேடியம் மாதிரி இங்கே வில்லேஜில் எப்படி இப்போ காலேஜில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கற சிவா காலேஜ் சூர்யா காலேஜ் விஆர்எஸ் காலேஜ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி இடத்துலெலாம் ஸ்டேடியம் இருந்துட்டு தான் இருக்குது அது மாதிரி ஸ்டேடியம் போய் விளையாட முடியாத ஸ்டேடியமே பார்க்க முடியாது இருக்கிற நம்ப உள்ளூர் பசங்களெலாம் என்னா பண்ணுறாங்கன்னா சம்மர் டைம்லெலாம் ஒரு டோரல்மென்ட் மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு ஊர் மூணு ஊர் இன்விடேஷன் மாதிரி அடிச்சு யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஊர் பசங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு இவ்வளோ அமௌன்ட் பே பண்ணி ஒரு டோரல்மென்ட் மேட்ச் மாதிரி ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி அவு அந்த பசங்களோடய விளையாட்டை டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுற விதமாக ஊர்த் தலைவைர்கள் பொதுமக்கள்லாம் அவங்களால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போது கிரௌண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு பேட் இன்ஸ்ட்ரூமென்ட் வாங்குறதுக்கு இங்கே வர அடுத்து வர பக்கத்து ஊரிலேருந்து வரவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு இது மாதிரி விஷயத்துக்குனால் தலைவர்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்டாக பசங்களுக்கு இதுதான் பொழுதுபோக்கான கேம்னு நான் சொல்லுவேன்